தோட்டக்கலையை தொடங்க எனக்கு தூண்டியது வந்து நாங்கள் அஞ்சு பேர் வீட்டில் பொம்பளைங்க அதனால் பணம் கொடுத்து பூ வாங்கி வைக்கணும் அப்படின்றது வந்து ஒரு முடியாத காரியம் அதனால் ஒரு செடி நட்டோம்னா அந்த செடியில பூ பறிச்சு நம்ம தலையில் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வேண்டி இருந்த கொஞ்ச இடத்துல கூடம் பூச்செடிங்க நட்டு அதில் வர அதில் பூக்கிற பூவை எடுத்து நாங்கள் தலையில் வச்சுக்குவோம் அது வந்து எனக்கு ரொ அந்த தோட்டக்கலையை உருவாக்குறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு அதற்கப்பறம் வந்து ஏழ்மையான குடும்போன்றதால் காய்கறிங்க நட்டு வச்சாக்கா அதில் வந்து நம்ம சமையல் பண்ணிக்கலாம் அப்படின்றமாரி என்னோட வீட்டில் மேலே மெத்த மேலவே செம்மண் கொண்டு வந்து கொட்டி செம்மண் எருவு மண்ணு எல்லாத்தையும் போட்டு செடிங்க வெண்டக்காய் கத்திரிக்காய் தக்காளி இதெல்லாம் நட்டு அது உரம் யூரியா அது மாரி போட்டு எருவு போட்டு அதில் வைக்கிற காய்ங்களை தக்காளி அது வந்து என்ன சொல்லுறதுன்னாக்கா தீங்கானதும் கிடையாது நம்மளே பயிரிடுறோம் பூச்சி மருந்தோ மற்றதோ எதுவும் போடாமல் பயிரிடுறதால வந்து அந்த தோட்ட பயிர்லாம் நமக்கு உடல்நலத்துக்கு நல்லதுன்ற மாரி அந்த தோட்டக்கலையை உருவாக்குறதுக்கு அதுவும் ஒரு காரணம் எனக்கு